ஹலோ ட்ராவல்ஸ் ஆபிஸ்ங்களா ஏதாவது கார் ஏதாவது கிடக்குங்களா ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஏற்காடு வந்து ஒரு ட்ரிப் இருக்குதுங்க அங்கே போகிறதுக்கு வந்து கிலோ மீட்டருக்கு எவ்வளோன் சொன்னிங்கன்னால் நல்லாருக்கும் அடுத்தது வந்து பக்கம் என்ன ஏரியா இருக்குது சுற்றி காட்டுறதுக்கு இருக்கானு பாருங்கள் செல்ஃப் ட்ரைவர் இருந்தாக்க ஒருத்தர் அனுப்பிச்சிவுடுங்க கிலோ மீட்ருக்கு எவ்வளோ வாடகை வரும்னு சொல்லுங்கள் சொன்னிங்கனாக்க அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு உண்டானது படிலிருந்து மேற்படி ட்ரைவர் இங்கு என்ன தேவையோ அது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கறோம் எங்களுக்கு தேவையான ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து சுற்றி காட்டணும் சேஃப்பாக கூட்டு வரணும் சாலை விதிகளை மதிச்சு கரெக்ட்டாக ஃபாலோவ் பண்ணும் ட்ரிங்க்ஸ்சு பண்ணாத ட்ரைவராக எங்களுக்கு அனுப்பிச்சிவிட்ணும் எங்களுக்கு வந்து ஃபேமிலியோட போகிறதுனால எங்களுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதனால் கொஞ்சம் பொறுப்பான தெளிவான நல்ல ட்ரைவிங் தெரிஞ்ச ட்ராஃபிக் ரூல்ஸை மதிக்கிற ட்ரைவராக பார்த்து எனக்கு அனுப்பிச்சிவுடுங்க ஓகேங்க தேங்க்ஸ்